எங்களோடய ம மாவட்டத்தில் பார்த்தின்னா நிறைய கல்வி நிறுவனங்களும் சரி அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான நிறுவனங்களும் சரி நிறைய இருக்குது நிறைய நல்ல மாணவர்களும் சரி கல்வி கற்றல்களில் தேர்ச்சியான மாணவர்களும் சரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து ஐஏஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டிருக்காங்க நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மண்ட்ஸ் சம்மந்தமான ப ப்ராஸ்சஸில் நிறைய பசங்க படிக்கிறாங்க டிஎன்பிசி கோர்சஸில் சம்பந்தமாக நிறைய பேர் படிக்கிறாங்க இ நிறைய கல்வி நிறுவனங்களும் இதில் முக்கியப் பங்கு வகிக்குது அதில் ஐஇஜி எஜுகேஷ்னல் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு சிறந்த எஜுகேஷ்ன் சம்மந்தமான விஷயங்களை கொடுக்கறாங்க விவேகானந்தா பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அகாடமியில் நிறைய ஐஏஎஸ் படிக்கறதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கற்றல்களை கொடுத்துட்டு இருக்காங்க இதில் வின்சாஃப்ட்டு சரி அது சாஃப்ட்வேர் டெவலப்மன்ட் சம்மந்தமான விஷயங்களை மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதன் மூலிமா மாணவர்களோடய சாஃப்ட்வேர் ஸ்கில்லிங் வந்துட்டு ரொம்ப டெவலப்மண்ட்டாக இருக்குது டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்னு ஆசைப் படுற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்கட் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்குது ஸோ இதன் மூலிமா நிறைய மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்சாம்ஸுக்கு படித்து ஒரு நல்ல தேர்ச்சி விகிதத்தோடு இருக்கிறாங்க